ஹலோ நான் என் மவனுக்கு பிறந்த நாள் வச்சுருக்கேன் அந்த பிறந்த நாளுக்கு டோர் டெலிவெரி தான் சாப்பாடு ஒரு நூறு சாப்பாடு பண்ணுங்க அது டோர் டெலிவெரி அமோண்டு பார்த்து பேசுங்க கம்மியாக் கொஞ்சம் பார்த்து விடுங்க அது எவ்வளோன்னு ஒரு நூறு சாப்பாடு கொஞ்சம் பார்த்து ரேட் அது கொஞ்சம் பார்த்து பேசி சொல்லி கொடுங்க அது எவ்வளோ ஆகும்னு மட்டும் கொஞ்சம் பார்த்து சொல்லுங்க கொஞ்சம் கம்மி ரேட்டாக இல்லை டோர் டெலிவெரியாக தரிங்களா இல்லை மொத்த செலவு எதுவும் தருதானு ரைட்டா சரிங்க